எங்கள் பகுதியில் முதன்மை தொழில் வந்து எதுன்னு பார்த்தீங்கனா விவசாயம் அதிகமாக வந்து நெற்பயிர் சாகுபடி பண்ணுவாங்க கரும்பு பருத்தி வந்து மக்காச்சோளம் இந்தமாரி நிறையா விவசாயம் பற்றிதான் அந்த எங்கள் பகுதியில் நிறையா இருக்குது நகர்ப்புறத்துலேருந்து வரவங்க வந்து என்ன எதைப்பத்தி தெரிஞ்சுக்குறாங்கனா மக்காச்சோளத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க பஞ்சு எடுக்கிறது பருத்தி எடுக்கிறத பற்றி தெரிஞ்சுக்குறாங்க அதாவது ஏன் அதைப்பத்தி தெரிஞ்சுக்குறாங்கனா பருத்தியோடய விளைவு வந்து அதிகம் பயன் தருது அதிகமாக காசும் சம்பாதிக்க முடியுது மக்காச்சோளோமும் அதேமாரி தான் மக்காச்சோளம் வந்து பயிர் பண்ணுறாங்கனா வெளிலையும் இந்த இடத்துல வந்து மக்காச்சோளம் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்கனா வெளியில் வந்து அந்த கம்டியில் உழவர் சந்தையெலாம் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால வெளிலேருந்து வரவர்களுக்கு பருத்தி கொஞ்சம் பயிர் வைக்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சவால் வந்து பார்த்தீங்கனா இந்தமாரி சிச்சுவேஷன்ல இந்த பயிரெலாம் வைக்கும்போது திடீர்னு மழை வந்துடும் பருத்தியெலாம் வைக்கும்போதுனா பார்த்தீங்கனா பருத்தி அதாவது ஒரு செடியில் அஞ்சு மொக்கு வைக்குதுனால் பருத்தி மழை டைமில் வந்து நிறையா கொட்டிடும் அந்த மொக்கெலாம் கொட்டிடும் அப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப க ரொம்ப சவாலாகவும் இருக்கும் மழை டைமில் பருத்தி வச்சு மெயின்டைன் பண்ணுறது மக்காச்சோளோமும் அதேமாரிதாங்க அந்தப்பூ வந்து மழைக்கு ஒடிஞ்சு விழுந்துச்சுனால் அந்த ஒரு இதுவே வேஸ்ட்டாக போய்டும் நன்மை வந்து பார்த்தீங்கனா மக்காச்சோளோம் வந்து பயிர் வச்சுட்டோனா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிலாம் வெளியில் விற்பனை கூடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறோம் வந்து இதோடய சவால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பருத்தி வந்து இதோடய சவால் வந்து மழையில் வந்து ரொம்ப டேமேஜாகாம பார்த்துக்குணும் அதுதான் பயங்கர பெரிய பெரிய பெரிய சவால் பருத்தி வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்ளா மழை டைமில் வந்து ஒருமாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணியாக நின்றுடும் அப்போ வந்து பார்த்தீங்கனா பருத்தியோடய விலை வந்து ரொம்ப கம்மியாக போகும் ரேட்டு அப்புறோம் அதுக்கு வந்து இது ரெண்டுதாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் சைடில் வந்து பயிர் சாகுபடி பண்றதில் பருத்தி நெற்பயிர் அப்புறோம் வந்து மக்காச்சோளோம் இந்த சைடு இதுதான் நல்ல ப பெனிஃபிட்டாக இருக்குது எங்களுக்கு